எங்கள் கலாச்சார உணவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு சாம்பார் தான் இது நார்த் இந்தியா சைடுன்னால் சாப்பாடு சாம்பார் ரசம் காரக்குழம்பு மீன் பொரியல் வடை பாயாசம் அப்பளம் இதுதான் எங்கள் பாரம்பரியது இதே நான் வெளியூர் சைடுன்னால் அல்வா சப்பாத்தி பூரி சமோசா பரோட்டா இதெல்லாம் எங்கள் எங்கள் ஊர் ஃபுட்டு கிடையாது இதெல்லாம் வெளி வெளியூர் ஃபுட்டு தான் இது இது நாங்கள் பெருசு பண்ணி சமைக்கிறோம் எங்கள் ஊர் சைடில் இது நாங்கெலாம் சமைக்கிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்தால் நாங்களும் இதெல்லாம் சமைத்து கொடுப்போம் நிறைய ஸ்வீட் செய்வோம் அதெல்லாம் வெளியூர் சமையல்தான் ஆனால் எங்கள் கலாச்சார படி நாங்களும் இது செய்வோம்